ஹலோ மேடம் இது தான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட்டு ஆர்டர் ஆன்லைன் ஆர்டரில் ஆன்லைனில் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த திங்கை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் இந்த ப்ரோடக்ட் வந்து ஆன்லைனில் பார்க்கும்போது என்னடா இது நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோமே இது வந்து நல்லா வருமா நேரில் போய் பார்க்கும்போதே நம்ம சுடிதார் மெட்டீரியல்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கும் பட்டு இப்போது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு தான் நான் ஆர்டர் பண்ணிணேன் சரி ஒரு முறை இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கே அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இதை ஆர்டர் பண்ணிணேன் பட்டு ஆர்டர் பண்ணி டெலிவரி டைம் பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட்டு டெலிவரி டைம் பார்த்தோன்னா நீங்கள் வந்து டூ டு த்ரீ டேஸுன்னு போட்டிருந்தீங்க பட் எனக்கு வந்து அந்த டூ டேஸ்லே கிடைச்சிடுச்சி அது ரொம்ப நன்றி நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போவதுக்காக ஆர்டர் பண்ணிருந்தேன் சரி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துடுமா அப்படின்னு நினச்சேன் கரெக்டாக அதுக்கு முன்னாடி நாளே வந்துடுச்சி ரொம்ப ஹேப்பி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து காட்டன்னு போட்டிருந்தது ஃபைபரிக் காட்டனுன்னு போட்டிருந்தது ஃபைபரிக் காட்டன்னால் நம்ம போய்விட்டு இந்த ஷி இங்கே இருக்கிற கார்மெண்ட்ஸில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபைபரிக் காட்டன் வந்து நல்லா குவாலிட்டியாக வரும் அந்த அளவுக்கு குவாலிட்டி இப்போது ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் நான் இப்போ எடுத்திருக்கேன் அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் வந்துன்னால் அந்த டிசைன் நான் வந்து நே ரொம்ப நாளாக அந்த டிசைன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு நான் நினச்சிட்ருந்தேன் ஆன்லைனில் பார்க்கும்போது சரி அதுமேலே ஒரு ஒரு பெரிய ட்ரஸ்ட் இல்லை சரி எதுக்கும் ஆர்டர் பண்ணிப் பார்ப்போம் தான் பண்ணிணேன் ஆனால் அந்த டிசைன் எக்ஸாக்டாக நான் சொன்ன மாதிரியே சூப்பராக வந்திருக்கு அதுக்கப்புறம் இதுக்கப்புறமும் நான் வந்து நான் ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணணும் உங்களோட உங்களோட பேஜ்ஜிலே வந்து நான் இதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணுவேன் இந்த ப்ரோடக்ட் வந்து வெரி வெரி வெரி வெரி நைஸ்